நாங்கள் வீட்டில் தென்னை மரம் நட்டோம் சின்ன வயசில் நட்டோம் அது இப்போ அது வந்து நல்ல பெரிய மரமாக நடந்து வளந்து அந்த பெரிய மரமாக வளர்ந்து நல்ல அந்த மகசூல் அதுக்கு மேலே அதை ப பராமரி பண்ணி அதுக்கு வந்து நாங்கள் செய்கிறோம் அது நல்ல காய் கொடுக்குது அதேமாதிரி வந்து கொய்யா மரமும் சின்ன வயசில் நட்டோம் அது வந்து பெரிய மதம் மதம் மரமாகி இப்போ நல்ல காய் புதுசு புதுசாக கொடுக்குது அதேமாதிரி மாங்காய் மரமும் மாமரமும் அதேமாதிரி சின்ன வயசில் நட்டு இப்போ வந்து நல்ல நான் அதுக்கு பராமரி மருந்து அடித்து இது இது பண்ணி அதை ஒ ஒழுங்கா தண்ணி விட்டு பாய்ச்சிக்கின்னு வச்சுங்குறோம் அதுங்களும் நல்லா மகசூல் கொடுக்குது வாழைமரமும் காய் வாடை இருக்குது பழ வாடையும் இருக்குது அதுங்களும் வந்து நல்லா அதை வந்து நட்டு நாங்கள் இப்போ இப்போ வந்து மருந்து இதுவல்லாம் வழியாக தண்ணி கட்டி இது பண்ணி அதை பராமரிப்பு பண்ணிக்கிறோம் நல்ல மகசூல் கொடுக்குது வாழை இ பழ வாழை காய் வாழை வீட்டிலயே தான் எல்லாமே நாங்கள் பா பா பார்க்குறோம் நல்லா நல்லா இருக்குது இளநி இளநியும் தருது நல்ல இள இளநி வந்து நல்ல காய் வந்து நிறைய வைக்கிது நாங்கள் வந்து அதை வச்சு ப பயன்படுத்துகிறோம் வீட்டிலயே காய் வந்து கொய்யாவும் புதுசு புதுசாக இருக்குது எலை கொய்யா காயும் நல்ல பெருசாக பெருசாக பெருசாக தான் இருக்குது அதை வச்சு நாங்கள் பயன்படுத்திக்கின்னு நாங்கள் அதை மருந்து இதெல்லாம் போடாத நல்லா வந்து நாங்கள் அதை ம பார்க்குறோம் அது வந்து தண்ணி விட்டுக்குன்னு பாய்ச்சிக்கின்னு வச்சுக்கிறாங்க நல்ல நல்ல நல்லா இருக்குது நல்லா காய் பெருசாக பெருசாக இருக்குது இளநியும் அதுமாதிரி தான் வாழையும் அதேதான் பல வாழை க காய் வாழை அதோடு தென்னை தென்னை இதுவும் வெங்காயம் தக்காளியும் வீட்டிலயே நட்டு அது வெங்காயம் தக்காளியும் சைடில் நட்டுக்கிறோம் அதுவும் வீட்டுக்கு காய்ச்சுக்குது அது எங்கள் குடும்பத்துக்கு சப்புளை பண்ணுது எங்கள் வீட்டு குடும்பத்துக்கு வெங்காயம் தக்காளி நடுறோம் அது சப்புளை பண்ணுது அப்டி ஒரு அதுக்கு மா இது பண்ணி அதை போட்டு சமையலுக்குச் செய்ய சமையலுக்கு வந்து நாங்கள் பயன்படுத்திக்கிறோம் அதை